எங்கள் மொழி வ எங்கள் மொழி வந்து தமிழ்மொழி நான் பார்க்கிறது வந்து யூடியூப்ஸ் அதிகமாக பார்க்க மாட்டேன் டிவி தான் பார்ப்பேன் டிவியில் வந்து நிறைய ப்ரோக்ராமெலாம் போடுகிறப்ப வந்து நான் பார்ப்பேன் அது தமிழ்மொழியில் தான் பார்ப்பேன் தமிழ்மொழியில் போட்டால் மட்டும் தான் எனக்கு புரியும் நானும் இதுவே பா இப்போது பொம்மை சேனல் கிட்ஸோடய இதெல்லாம் போய் பார்த்தன்னா வந்து நானும் இதாக தான் பார்ப்பேன் அதுவும் தமிழில் வச்சு தான் நான் பார்ப்பேன் அது ஹிந்தி மலையாளம் கன்னடா இதெல்லாம் வரும் ஆனால் வந்து நா தமிழில் வச்சு தான் பார்ப்பேன் அந்த டிவியை ஆனால் அது பார்க்கவே நல்லா இருக்கும் என்னோடய பொழுதுபோக்கு வந்து கிட்ஸ் சேனல் பொம்மை டிவி மட்டும் தான் பார்ப்பேன் நான் அதிகமாக நானும் என் தம்பி எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருப்போம் அப்போது வந்து பொம்மை சேனல் தான் அதிகம் பார்ப்பேன் ஒவ்வொரு டைம் வந்து ப்ரோக்ராம்ஸ் போட்டாங்கன்னா வந்து அதில் நான் அதிகமாக பார்க்குறது வந்து அதிக சேனல்ஸ்னா வந்து சன் டிவியில் பார்ப்பேன் விஜய் டிவியில் பார்ப்பேன் அப்புறம் ஜீ தமிழ் கலர்ஸ் சி தமிழ் நிறைய இருக்குது ப்ரோக்ராம் போடுற டிவியில் எல்லாத்தையும் நான் போய் உட்காந்துக்குவேன் சன் டிவியில் வந்து பூவா தலையா போடுவாங்க அதில் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக பண்ணி பார்த்துட்டுருப்பேன் அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்சன் டைம்னா வந்து சன் டிவியில் வந்து அந்த பட்டாசு பெண்கள் அந்தமாதிரி எல்லாம் நிறையா போடுவாங்க அதை பார்த்துட்டுருப்பேன் விஜய் டிவிலேனா வந்து டேன்ஸ் ஜோடி டேன்ஸு அப்புறம் ஸ்டார்ட் மியூசிக் நிறைய இருக்குது ஸ்டார்ட் மியூசிக் குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் வந்துருந்தது அது பார்த்துட்டுருந்தேன் அப்புறம் இப்போது வந்து பிக் பாஸ் பிக் பாஸ் வந்து நிறைய பார்த்துட்ருப்பேன் நல்லாவே பார்ப்பேன் பிக் பாஸ்ஸில் வந்து அதிகமாக வந்து தனியாக தனிமையிலே இருப்பாங்க ஆனால் வந்து சண்டை அதிகமாக வரும் அவங்க அவங்களுக்குள்ளயே சண்டை வந்து அதிகமாக இருக்கும் ஃபேமிலி விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கிறது வந்து அந்த இதில் தெரியும் அவ்வளோ அது அது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த டாஸ்க்கை அவங்க முடிக்கணும் அதுக்கொசரமாவது அங்கே இருப்பாங்க அது நல்லா பார்ப்பேன் நானும் ஒருக்கா எங்கள் அம்மாகிட்ட கேட்டுருக்கேன் இதுமாதிரி பிக் பாஸ் போகலாம் அப்படினுலாம் எங்க அம்மா வந்துட்டு அப்படிலாம் போனால் உன்னால் இருக்க முடியாது ஒரே நாளில் வந்துடுவ போனல் அடுத்த செகண்ட்டே எங்கள் கூடையே வந்துருவ அப்படினாங்க ஏன்னு கேட்டதுக்கு நீ இருக்கற மாட்ட எனக்கு தெரியும் அப்படினாங்க நான் போவேன் அப்படினு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு நாள் நானும் பிக் பாஸ்க்கு போவேன் நிறையா எப்படி சொல்கிறதுனா நிறைய ப்ரோகிராம்ஸெலாம் போடுகிற சேனல்ஸெலாம் உட்காந்து பார்த்துட்டு அது என்னோடய பொழுதுபோக்கை வந்து அதுலேயே கழிச்சிடுவேன் இதான் என்னோடய பொழுதுபோக்கு